எங்கள் வீட்டில வந்து போர் போட்டுருக்கறதனால தண்ணி வந்து குழாய் தண்ணி வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கிது அதுவும் நாங்கள் எவ்வளோ பயன்படுத்துனாலும் தீர தீராது நம்ம எவ்வளோ வேணாலும் பயன்படுத்திக்கலாம் இப்போ வந்து குளிக்கறதுக்கு குடிக்கிறக்கு துவைக்கிறக்கு வீடெல்லாம் கழுவறதுக்கு இந்தமாதிரி நிறையா தண்ணி வந்துட்டு நம்ம செலவு பண்ணுவோம் அதுக்கு வந்து நம்ம வெளியே போய் இது பண்ணனும்னு அவசியமே இல்லை நம்ம வந்து வீட்டிலே போர் போட்டதனால தண்ணி வந்து நமக்கு எவ்வளோ வேணும்னாலும் நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்துட்டு போர் போட்டுருக்க மாட்டோம் அந்த டைம்லலாம் நாங்கள் வந்து வெளியே போய் இப்போ வந்துட்டு ரெண்டு தெரு நாலஞ்சு தெருவெலாம் தள்ளி போய் அந்த நாங்கள் வந்து தண்ணி பிடிக்க புடிக்கிறமாதிரி இருக்கும் அதுவுமில்லாமல் நம்ம வந்து வெளியே எங்கயாச்சும் போயிருந்தோம் அப்படின்னா அந்த தண்ணி வர டைம்க்கு கரெக்டாக வந்து பிடிக்கணும் அதுவும் நாலஞ்சு குடம் தான் வரும் அதுக்கப்புறம் வராது தண்ணிக்கு ரொம்ப சிக்கலாக இருந்துச்சு போர் போட்டதுக்கு அப்புறம்தான் வந்துட்டு வாழ்கையே மாறிருக்குது அப்படிங்கிறமாரி அதுக்குனு ஒரு டைமிங் வந்து நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது நம்பளுக்கு எப்ப தண்ணி வேணாலும் டேப் ஓப்பன் பண்ணால் போதும் தண்ணி வந்துகிட்டே இருக்கும் நம்ம எவவளோ வேணாலும் பயன்படுத்திக்கலாம் இது வந்து எங்களுக்கு ரொம்பவுமே இந்த இது வந்து ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்குது நாங்கள் குடிக்கிறக்குமே இதாய் யூஸ் பண்ணுறங்காட்டிக்கு தண்ணி ரொம்பவுமே சுத்தமாக இருக்கும் அதனால் நாங்கள் இதை வந்து குடிக்கறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கிறோம்